சார் தர்ஷன் ஃபோட்டோ ஸ்டூடியோவா ஆ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அது எவ்வளோல ரேஞ் ஆகும் அமௌண்ட் என்ன எனக்கு ஒரு பத்து ஃபோட்டோ வர்றமாதிரி தேவைப்படும்

ஆ ஓகே சார் ஆ உடனே தந்துருவீங்களா ஆ ஓகே சார் உங்களுக்கு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுக்குறமாதிரினா அது என்ன சார் அமௌண்ட் வரும் சிங்கிள் கிடையாது ஃபேமிலியாக எடுக்கிறமாதிரினா இல்லை நல்ல இந்த இப்போ பெயிண்டிங்கில் பண்றமாதிரிலாம் சொல்றாங்களே அந்தமாதிரி ஆயில் பெயிண்டிங்கனா ஃபைவ் ஹண்ட்ரடா சார் ஆ ஓகே சார் இது நீங்கள் எனக்கு ஃப்ரேம் போட்டு ஃபைவ் ஹண்ட்ரடா ஆமாம் சார் ஆ ஓகே சார் அதாவது சென்டிமீட்டர் எல்லாம் சொல்வாங்களே நூற்றி இருபது சென்டிமீட்டர் சைஸு அந்தமாதிரி சொல்லுவாங்களே கொஞ்சம் பெருசாக இருக்கிறமாதிரி சார் ரூம்மில் அட்டாச் பண்றமாதிரி இல்லை ஸ்டாண்டிங்கில் வைக்கிறமாதிரியா அந்தமாதிரி நான் கேட்குறேன் ஆமாம் சார் ஆ ஓகே சார் அதன் னா இப்போ நான் சொன்ன டேட்டுக்குள்ளே கொடுத்துருவீங்களா இல்லது ஒரு ரெண்டு வாரம் அந்தமாரி ஆகுமா ஒரு த்ரீ டேஸில் கொடுக்குறமாரி தருவீங்களா ஆ ஓகே சார் இந்த ஃபுல் சைஸுன்னா அது அமௌண்ட் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நல்ல க்வாலிட்டியாக போட்றமாதிரி வேணும் இல்லை உட்டில் வேணும் எனக்கு ஃப்ரேமு ஓகே சார் ஓ ஓகே சார் எனக்கு இப்போ உடனே தேவையில்லை ஒரு டூ வீக்ஸ் க அப்புறம் தான் தேவைப்படும் அதுனால தான் உங்கள்ட்ட ஆர்டர் கேட்குறதுக்கு தான் ஓகே சார் நாளைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க வருவேன் வேறு எதுவும் டீட்டெயில் அல்லது நீங்கள் சாம்பிள் எதுவும் வச்சுருந்திங்கனாலும் கொஞ்சம் காமிங்க ஒரு வேளை அது ஓகேவாக இருந்தாலும் நான் அதை புக் பண்ணிக்குறேன் ஆ ஓகே சார் கடை எப்போ சார் ஓப்பன் பண்ணிருப்பிங்க ஆ ஓகே சார் நான் ஒரு லெவென் ஓ க்ளாக் அல்லது லெவென் தேர்ட்டிக்கிட்ட வரேங்க சார் ஆ தேங்க் யூ சார்